எங்கள் ஊரில் சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கற மாதிரி நிறைய ஏரியாலாம் இருக்கு அதில் வந்து கொடிவேரி பவானி சேகர் காட்டு பண்ணாரி அப்புறம் பச்சை மலை பவள மலை சென்னி மலை அந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்கு அதில் பெருந்துறையில ஒன்று இருக்கு அது வந்து சில் வேல்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் இது இருக்கு கேம் அங்கே நிறைய கேம்சலாம் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்டண்ட் பண்ணி பெருசாக பண்ணால் தீம் பார்க் மாதிரி பெருசாக பண்ணால் அங்கே வந் அது கேரளாவில் இருக்க வொண்டர்லா மாதிரி நிறைய டூரிஸ்ட் அவங்களாம் நிறைய பேர் வந்து அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் மால் அந்த மாதிரிலாம் பெருசு பெருசாக இருந்துச்சின்னா அதுக்குள்ளே தேட்டர்ஸ் ஸ்னோவ் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறோம் நிறைய புக் புக் எக்சிபிஸன் இந்த மாதிரிலாம் வச்சோம்ன்னா நிறைய புக்கை பழங்கால புக் அதை மாதிரிலாம் வந்து வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறோம் ஃப்லவ்வர் எக்சிபிஸன் அந்த மாதிரிலாம் வக்கலாம் அதை பார்க்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறமா பழங்கால எக்சிபிஸன்லாம் இருக்கும்ல ஈட்டி வாள் அந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சோம்னா நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறோம் இந்த மாதிரி நிறைய நிறையா ஃபால்ஸ் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்தோம்னா சுற்றுலா வந்து நம்ப ஊருக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்